இப்போது வந்து காமனாக வந்து ஒரு இதுனால் கொரோனா தான் எல்லாத்துக்கும் வந்து கொரோனா வந்து ரொம்ப உயிர் இழப்பை நேர்ந்தது இந்தியா இந்தியாவில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து இறந்தாங்க இப்போ வந்து ரீசெண்ட்டாக வந்து இப்போ ஒரு நோய் பரவிட்டிருக்கு குழந்தைங்களுக்காக வந்து ஃப்ளு காய்ச்சல் அப்படின்ற ஒரு காய்ச்சல் வந்து எல்லாத்துக்கும் பரவிட்டிருக்கு அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே ஒரு சின்ன களியோ சளியோ இல்லை காய்ச்சலோ வந்தால் உடனடியாக வந்து ஹாஸ்பிடலில் போய் பார்த்துருணும் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் யாரும் வந்து மருந்துகளை எடுத்துக்கக் கூடாது அப்படி எடுத்துக்கிட்டால் குழந்தைகள் இறந்து போகிற நிலமைக்கு கூட வரலாம் அதனால வந்து இப்போ வந்து ஆரம்பத்துலேயே வந்து குழந்தைங்களுக்காக வந்து ஆரம்ப சுகாதா சுகாதார நிலையத்தில் வந்து சுகாதார பணியாளர்கள் வந்து எல்லா மருத்துவ சேவைகளையும் பண்றாங்க வீட்டையும் சுத்தமாக வைக்கிறாங்க கசாயம் கொடுக்குறாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து கசாயம் மருந்து அனைத்தையும் வந்து தர்றாங்க நம்ம தமிழகம் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து ஏற்படுத்தி தர்றாங்க இப்போ வந்து ஒரு காய்ச்சல் வந்தால் கூட எல்லாம் அதை வந்து சரிப்படுத்துகிற அளவுக்கு கூட முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணிடறாங்க அதனால வந்து நம்மளும் வந்து அந்த எச்சரிக்கையை பின்பற்றி நம்ம நம்ம குழந்தைங்கள நம்ம தான் காப்பாற்றணும் அந் அந்த பரிந்துரை இருக்கணும் நமக்கும் இருக்கணும் அப்படினா தான் வந்து நம்ம நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படினு சொல்கிறாங்க அதனால வந்து ஒரு காய்ச்சல் வந்தால் கூட நம்ம வந்து உடனடியாக மருத்துவரை போய் அணுகவேணும் அப்படி மருத்துவரி மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மெடிக்கலில் வந்து டேப்லட்டோ இல்லை மருந்தோ எதாவது ஒன்று நம்ம வாங்கி சாப்பிட்டோனா நம்ம உடலுக்கு எந்த ஆபத்து வேணாம் வரலாம் அப்படி வந்தாலும் யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க பொறுப்பேற்றுக்கிட்டாலும் நம்ம இது நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும்